ஃபஸ்ட்டு ப்ராடெக்டு வந்து எனக்கு நாவல் படிக்கின்றது அப்படின்னு சொன்னால் நாவல் படிக்கின்றதுனாக்கா ஒரு குடும்பம் குடும்பமாக எப்படி இருக்கணும் அந்த மக்களோடு மக்களாக வாழ்வது விவசாயங்கள் செய்வது மற்ற உறவினர்களோடய எப்படி வாழ்வது என்பதை பற்றி தான் அந்த நாவலில் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால அந்த நாவல் படிக்கின்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதே போல் கதைகள் மூலமாக பிறர் கூறு சொல்லுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிற மாதிரியே இந்த நாவல்கள் அமைந்திருக்கும் அதனால் தான் நாவல் படிப்பது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போதுமா